ஃபஸ்ட்டு முதல்ல எழுதுறது வந்து அவங்களுக்கு எழுதுறவங்களுக்கு பிடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த எழுத்து மேலே அவங்க எழுதுறதுன்றது அவங்களுக்கு விருப்பமான செயலாக ஒன்று மாறும் நம்ம எழுதுறது நம்மளுக்கே பிடிக்கல அப்படின்னா அடுத்தவர்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்காது அதேமாதிரி திருத்துவதும் அப்படின்றது அவுங்கவங்க திருத்தினா தான் அவுங்கவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஒரு ஒரு பத்தி எழுதுறாங்க அப்படின்றப்ப ரெண்டு பத்தி எழுதுறாங்க அப்படின்றப்ப அந்த பத்தியை வந்து ஒரு இடத்துல ஒருத்தர்க்கிட்டே கொடுத்து கரெக்ஷன் அதாவது திருத்த சொல்கிறோம் அப்படின்றப்ப அவர் வந்து அவரோட மனநிலையை பொறுத்து தான் அவர் திருத்துவார் அவர் மனநிலையில் வந்து சந்தோஷமா இருக்கிறாரு இல்லை ஒ ஒரு பிரச்சினைல இருக்கார் அப்படின்றப்ப அந்த பத்தியை அவர் சரியாக திருத்துவார் அப்படின்ட்டு நம்ம சரியாக சொல்ல முடியாது அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னால் அந்த பத்தியை திருத்துவது நம்மளாக இருந்தால் அந்த பத்திக்கான தவறுகள் என்ன எல்லாமே நம்மளே சரி பார்த்துக்கலாம் அந்த பத்திக்கான தவறுகளோ இல்லை அது சரியா இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளே சரிபார்த்துக்கலாம் ஒவ்வொருத்தரும் இதுமாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த எழுத்துன்றது நம்மளுக்கு விருப்பமான ஒன்றாவும் மாறும் சரியா அது அது எழுதும் போது யார் ஐய்யய்யோ வந்து கேட்கணும் அப்படின்றது அது அவுங்கவங்க விருப்பம் ஒரு சிலர் சொல்லுவார் இப்படி எழுதுங்க இந்தமாதிரி எழுதாதீங்க அப்படின்றது பெரியவங்கள் சொன்னால் அனுபவசாலி சொன்னால் நம்ம கேட்டுக்கலாம் அதில் வந்து தீய பழக்கம் ஒன்றும் கிடையாது ஏற்றுக்கறது நல்ல விஷயம் தான் ஏன்னால் இப்போ வந்து ஒரு பேப்பரில் ஒரு வெள்ளைத்தாள்ல ஒரு ஒரு பத்தி எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிறது அந்த பொருள் என்ன அது வந்து அனுப்புனரா இல்லை கடிதம் எழுத சொல்கிறாங்கன்னு வைச்சுங்களேன் எக்ஸாம்பிள் கடிதம் எழுத சொல்கிறப்ப அனுப்புனர் பெறுநர் மதிப்பிற்குரிய ஐயா நன்றி இது எல்லாம் வந்து முறையாக படிப்படியாக வரணும் அப்படி வந்தால் தான் அந்த லெட்ருகிறது அந்த கடிதத்தோட முறைகிறது சரியாக இருக்கும்